இந்த காலகட்டத்துல நிறைய புதுசு புதுசாக நிறைய கேம் வந்துருக்கு ஸோ அதெல்லாம் என்னென்னா பௌலிங் ஹைடு அண்ட் சீக் போர்டு கேமு பப்புள்ஸ் அடுத்தது கார்டு கேமு டேகு டெலிபோனு ஃப்ரீஸு பப்ஜி ஃப்ரி ஃபயர் டக்கான் சிஓசி அந்த மாதிரி நிறைய கேம் டெக்னாலஜி வளர வளர புதுசு புதுசாக நிறைய கேம் வந்துகிட்டே தான் இருக்கு ஸோ இதெல்லாமே இண்டோரில் தான் மோஸ்ட்லி குழந்தைகளாம் விளையாட்றாங்க வெளியே போய் விளையாடுறத்துக்கு பதிலாக மொபைல் ஃபோனு தான் எல்லாருமே விளையாட்றாங்க அடுத்தது பப்ஜி ஃப்ரீ ஃபயர் எல்லாமே பார்த்திங்கனா ஒரு அடிக்ட் கேம் மாதிரிதான் ஸோ அந்த கேமுக்கு தான் நிறைய பேர் அடிட் அடிக்ட் ஆயிட்டு ஸோ அவங்க ஃபியூச்சரை இது பண்ணிகிட்டு ஆகட்டும் இந்த யூடியூப் மூலியமாக இன்கம் எடுத்துட்டு ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி புது புதுசாக டிஃபரண்டாக யோசிச்சு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுலையும் ஒரு இன்கம்மு நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அடுத்தது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரக்கூடிய குழந்தைங்க விளையாடக்கூடிய கேமு என்னென்னா த்ரீடி கேம்ஸ் தான் மோஸ்ட்லி வர போகுது ஸோ இப்போ நிறைய லான்ச் ஆகி அது நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டும் இருக்காங்க